எங்கள் வீட்டில் வந்து நாங்களே செடி வளர்க்கணுன்னு நினைக்கும் போது இப்போது வந்து வாழைக்கன்னு அதுக்கு வந்து அதனுடைய வாழைக்கட்டைய எடுத்துட்டு வந்து எங்கள் தோட்டத்தில் நாங்களே வச்சு குழித்தோண்டி அதை வச்சு வளர்க்கும் போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மரம் தென்னை மரம் அதை வெ வெளியிலேந்து வாங்காமல் தென்னைங்காய வந்து ரொம்பவும் மு முத்தவிட்டு அதை நாங்கள் மண்ணில் புதச்சி வச்சோன்னா தானாக மரம் அதுவே வளரும் அதுக்கப்புறம் பனங்கன்று அதை வந்து பழுக்க வச்சு ரொம்பவும் காயவச்சு அதுக்கப்புறம் மண் தோண் குழித்தோண்டி மண்ணில் வச்சு நட்டோன்னா பனைமரம் வளர்ந்துரும் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பூச்செடிலாம் வாங்கணுன்னு அதுன்னா ரொம்ப நாள் ஆகும் அது நம்ம பண்ணுறதுக்கு அதனால் வந்து நர்சரி கடையிலெலாம் போய் அந்த பூக்கன்று ரோஜாக்கன்று கனகாம்பரம் கன்று அதெலாம் வாங்கிட்டு வந்து வீ தோட்டத்தில் வந்து அழகாக வச்சுருவோம் அதை வச்சவொன்னே சரி அந்த பூவெலாம் எடுத்து அதுக்கப்புறம் சாமிக்கு கட்டி வைப்போம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பலாக்கன்று அதெல்லாம் வந்து பலாக்கொட்டையை சாப்பிட்டுட்டு பலாக்கொட்டையை வந்து மண்ணில் புதச்சி வச்சால் அதுவே வளரும் மாங்கன்றும் அதேமாதிரி தான் மாங்காலாம் சாப்பிட்டு மாங்கொட்டையை எடுத்து மண்ணில் புதச்சி வச்சால் வளரும்